எங்கள் ஏரியாவில் அதிகமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நெல்லுதான் சாகுபடி செய்கிறோம் இது ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு சின்ன டேம் இருக்குது ஸோ இதனால் ஒரு இருபதாயிரம் ஏக்கர் வந்து தண்ணி பாயுது ஸோ இது வந்து வருஷத்துக்கு ரெண்டு போகம்னுறதுனால எங்களால ஈஸியாக வந்துட்டு இதுதான் பயிர் பண்ண முடியிது ஸோ இதனால வந்துட்டு நெல் விலை கம்மியாக இருந்தாலும் ஸோ நம்ப மண்ணுக்கேற்ற மகசூல் நெல்லாகதான் இருக்குது சில ஏரியாவில் இப்போ எல்லாமே மாற்ற ஆரம்மிச்சிட்டாங்க குறிப்பாக வந்து மல்லித்தோட்டம் வச்சுருக்காங்க ஸோ மல்லியில் பார்த்துட்டிங்கனா அதிக லாபமாக இருக்குது பட் இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படறாங்க அது ஒரு அஞ்சு வருஷம் குறிப்பாக அதைப்பத்தி பாதுகாத்து பயிர் பயிர் செஞ்சு பாதுகாத்து அதுக்கான நல்ல மண்ணை உருவாக்கி பண்றாங்க பட் இதோடய மார்க்கெட் வந்து நல்லா இருக்குது இது வந்து பக்கத்தில் இருக்கிற பெங்களூருக்கு அந்தமாதிரி சொல்லி அனுப்பிச்சி ஸோ இந்த மல்லிப்பூ வியாபாரம் இன்னிக்கி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது அதிகப்படியான காஸ்ட்லி செண்ட்டு நறுமணப்பொருட்களுக்கு யூஸ் ஆகறதுனால இதோடு நெல்லும் விளையுறாங்க அதே சமயத்தில் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்குறவங்க மூணு மூணு ஏக்கர் வந்து நெல்லு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு ஏக்கர் வந்து பூ அதிகமாக யூஸ் பண்றதுனால் இந்த ஏரியா இப்போது ஒரு காலத்தில் நெல் மட்டுமே விளஞ்சிருந்த இடம் இன்னிக்கி லாபம் தரக்கூடிய மல்லியும் கொடுக்குறதுனால ஸோ ரெண்டுத்தியும் பேர் பண்ணிக்கிறதுனால் அவங்களுக்கு லாபம் நஷ்டம் இதில் எதுவும் தெரியிறதில்லை ஸோ இப்போ கொஞ்சம் செழிப்பாக இருக்குது விவசாயம்